ஐஐடி ஐஏஎஸ்ஸி ஐஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நிறுவனம் வந்து ரொம்ப பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோராலும் வந்து பார்க்கப்படுது அதில் சீட்டு கிடைக்கிறது அப்படின்றது ஏழை எளிய மக்களுக்கு வந்து எட்டா கனியாகவே இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களை வந்து அந்த இடத்தில் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றதுனால மாணவர்கள் மேலே வந்து ப்ரஷர் பண்ணுறாங்க நீ நல்லா படித்தா அங்கே சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால மாணவர்கள் வந்து மனஅழுத்தத்துக்காக ஆளாகிறாங்க அதனால் வந்து மாணவர்கள் டிப்ரஷனுக்கு போய்ட்டு வேறு ஏதாவது படிக்கலாம் அப்படின்ற முடிவை வந்து அவங்க எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி இடத்தில் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் நல்ல மார்க் எடுத்தால் அந்த இடத்தில் நல்ல சீட்டு கிடைக்கும்